நம்ம கலாச்சாரம்னு பார்த்தீங்கன்னா கோவில்களில் அய்யர்களில் வந்து சமஸ்கிரத்தில் தான் மந்திரங்கள் சொல்லுவாங்கள் ஆனால் அது கவர்மெண்ட் வந்து தமிழ்லயே மந்திரம் சொல்ல சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம தமிழ் மரபை கலாச்சாரங்களை காப்பாற்றுவதற்காக தமிழ் மொழியை நம்ம வளர்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ தை மாசம் ஒன்னாம்தேதி பொங்கல் திருநாள் கொண்டாடிகிட்டு இருக்கோம் அது வந்து பாரம்பரியமாக கொண்டாடிகிட்டு இருக்கோம் அந்த போ அதனால தான் அதனோட கொண்டாட்டத்தின் மறுநாள் தான் வந்து நம்ம விளையாட்டு போட்டிகள் இது மாதிரிலாம் நிறைய விளையாட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த விளையாட்டு போட்டியில் வந்து குழந்தைங்க கலந்துக்கிட்னா அந்த குழந்தைகளோட வந்து எங்கேரேஜிமண்ட் அவங்க வந்து ரொம்ப உற்சாகமாக அவங்க வந்து விளையாட்டு போட்டி கலந்துக்கிட்டு அதில் வந்து விளையாண்டு வெற்றி பெற்று பரிசுங்களெலாம் வளங்கிறது அது அவங்களோடய தமிழை வளர்த்துக்குறாங்க போட்டிலேயே வெற்றி பெற்ற ஒரு சந்தோசம் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இப்போ வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் இமேஜ் பண்ணி அதன் மூலமாக நம்ம தமிழை வளர்கிறதுக்காக பேச்சி போட்டி கட்டுரை போட்டி இதெல்லாம் வந்து பண்ணுறோம் அதை பண்ணுறாங்க அதில் வந்து அந்த பேச்சு தமிழை வந்து துவண்டுவுடாம பார்த்துக்குறாங்க பள்ளிகளில் கலைஞர் நூற்றாண்டு விழான்னு சொல்லி வச்சு அதன் மூலமாகவும் மக்களுக்கு வந்து அந்த தமிழோட கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து சொல்லிக்கொடுத்துட்டு இருக்கிறோம்